கல்வி துறையில் பார்த்துட்டிங்கன்னா தொழில்நுட்பம் ரொம்பவும் உதவியாக இருக்குது ஆன்லைன் வகுப்புகள் எல்லாம் நம்ம வந்து மொபைல் இருக்குங்காட்டி நம்ம ஈஸியாகவே அதில் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னால் இன்டர்நெட் மூலிமா நம்ம வந்து கூகுளில் போய் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஈஸியாக இது பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்பவுமே போர் அடிக்கிது அந்த மாதிரி இருந்தால் நம்ம யூடியூபில் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நிறைய காமெடிஸ் ஷோஸ் பார்க்கலாம் அப்படி பார்க்கறாங்காட்டி அதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்சு ரிலீஃப்பாக இருக்குங்காட்டி நம்ம அது கொஞ்சம் மைண்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் தரங்காட்டி நம்ம யூடியூபில் அதிகமாக பார்க்கலாம் ஆன்லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாருக்குது அதுக்கு அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து கோர்ஸ் கோர்ஸ் பார்க்கணும்னாக்க நம்ம வந்து நம்ம வேறே எங்கயாச்சு காலேஜில் நமக்கு அட்மிஷன் வேணுமோ இல்லை பெரிய பெரிய காலேஜில் நம்ம அட்மிஷன் வேணும்னா நம்ம கையில் வச்சுருக்க ஃபோன் மூலிமாவே பார்த்துக்கலாம் அந்த அந்த ஃபோனில் வந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஆன்லைனில் அட்மிஷனும் போட்டுக்கலாம் அந்த காலேஜில் நம்ம இந்த காலேஜில் தான் அட்மிஷன் வேணும்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்து அந்த காலேஜில் ஜிமெயில் நம்ம மெயிலேருந்து நம்ம அதுக்கு அந்த காலேஜுக்கு அனுப்பி நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் மின் புத்தகங்களில்லருந்து நம்ம வந்து இதுமாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யூஸ்சாகருக்கும் நம்ம வந்து முக்கியமான இதல்லாம் வந்து நம்மளோடய மின் புத்தகத்தில் வந்து சேமித்து வக்கிறங்காட்டி நம்ம வந்து ரொம்பவுமே உதவியாகருக்கும் ஏன்னால் ஆராய்ச்சி நல்ல வந்து நிறைய உற்பத்தி நிறைய கண்டுபிடிச்சிட்டு வரக்க மின் வந்து ரொம்பவுமே ஆன்லைன் வந்து ரொம்ப ஈஸியாகருக்கு இதுக்கு வந்து உதவியாகவும் இருக்குது ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சியை நம்ம கண்டு பிடிச்சோம்னா ஒரு ஆன்லைனில் போட்டோம்னால் அது வந்து நிறைய பக்கம் ரீச் ஆகுது நம்ம இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்குற மாதிரி நமக்கு ரீச் ஆகுறங்காட்டி அதிக இதில் வந்து நம்ம ஆர்வம் காட்டுறாங்காட்டி நம்ம அது வந்து ஆன்லைனில் இருக்குறங்காட்டி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது